இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுசூழல் பிரச்சனை என்னென்னா அது காற்று மாசுபாடு தான் இந்த காற்று மாசுபாடு எதனால் வருதுனால் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற வெஹிக்கல்ஸ் ஸ்கூட்டீஸ் அதுக்கப்புறம் மிகப்பெரிய வண்டிகள் அதாவது நாலு சக்கர வாகனங்கள் இரு சக்கர வாகனங்கள்னால் தான் அந்த வண்டியில் வர புகையினால் தான் நம்ம அன்றாடம் சுவாசிக்கின்ற காற்று வந்து ரொம்ப மாசுபடுது இதனாலேயே நிறையா பேருக்கு சில பேர் வித்தியாசமான காய்ச்சல்களும் நோய்களும் வந்துருக்கு கடந்த சில வருடங்களாக சுற்றுசூழல் நிலப்பரப்பில் ஆறு ஆறு வந்து ரொம்ப கம்மியாக நாங்கள் பார்த்துருக்கோம் காடு அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்கள் காடு வந்து இந்த ஸ்டூல் சேர் ஃபர்னீச்சர்ஸ் உட்டன்ஸ் இதெல்லாம் வந்து செய்கிறதுக்காக காடு வந்து மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் அசால்ட்டாக வெட்டி அதை நம்மளே வந்து பயன்படுத்துகிற மாதிரி இன்றைக்கான சமூகம் வந்து ஒரு மைண்ட் செட்டை நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க மலைகள் வந்து இப்போ ஒரு சில ம எங்கூர்லேயே சில மலைகள் எல்லாம் குடைஞ்சி அதை நீங்கள் நீ சி இப்போ இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா சில மலைகள் வந்து அத குடைஞ்சி அதை உடச்சி அதை வந்து சொரண்டிட்டு போயிடுறாங்கள் கடல் இப்போ கடல் நீர் ரொம்ப மாசுபட்டுருக்கு காரணம் மெய்னான காரணம் நம்மன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து அலச்சியமாக சலுப்பில் சில பாக்கெட்டில் இருக்க மிட்டாய் கவர் இல்லை பிஸ்கெட் கவர் இல்லை அங்கே யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பொருள் அதை எடுத்து நம்ம சலுப்பு சங்கடத்துக்கு நம்ம விட்ல போய் யார் இந்த பிளாஸ்டிக்லாம் போடுறதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நம்ம தூக்கி இந்த கடலில் போடுறதுனால இதே மாதிரி கடலில் போடுறதுனால நம்ம ஒருத்தர் பண்ணுற தப்பு இன்னொருத்தர் பார்த்து இன்னொருத்தர் பண்ணுற தப்பு ஒரு உ ஒரு கும்பல் பார்த்து ஒரு கும்பல் பார்க்கறத ஒரு மக்கள் பார்த்து மக்கள் இந்த மாதிரி தவறான வே செயலில் ஈடுபடுறாங்க வயல் வெளிகளும் இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது போகிற போக்க பார்த்தா அரிசி கிடைக்குமாங்கிறதே ரொம்ப டவுட்டு தான் மண் செம்மண் இப்போ சில ஊர்லேலாம் வந்து இன்னிக்கும் இந்த நேரத்துலையும் மண் லோடு ஏற்றிட்டு தான் போகிறாங்க இதெல்லாம் இப்போ இந்த இப்போ இந்த இந்த லோ இந்த சுச்சுவேஷனில் நிறையா மாறிருக்குன்னே நான் சொல்லுவேன் எங்கள் எங்கள் ஊர்லன்னு இல்லை இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு ட்ராப்பிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அதாவது பருவங்கள் மாறி மாறி வரும் மழை காலத்தில் வெயிலாகவும் வெயில் காலத்தில் மழையாகவும் இப்போல்லாம் பெஞ்சிக்கிட்டு வருது அது வந்து என்ன காரணம்னு எங்களுக்கு தெரில ஆனால் வந்து பருவங்கள் ஒவ்வொன்னா மாறி தான் வந்துட்டுருக்கு